எங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் புறா மரங்கொத்தி பறவை காக்கா குருவி நிறைய பறவைகள் வரும் எனக்கு பிடிச்சது குருவி எங்கள் வீட்டு ஆ தாவாரத்தில் வந்து கூடு கட்டி வெச்சுருக்கிறேன் அதுக்குன்னு செஞ்சு வெச்சிருக்கிறேன் அது பாட்டுக்கு அது வந்து கு குஞ்சு பொரிச்சு அது கூட்டிகிட்டு போகிற அழகை பார்த்து நான் தினம் ரசிப்பேன் அவ்வளோ அழகாக இருக்குது அது குஞ்சுகளுக்கு தீனி கொடுக்கறது ஒவ்வொன்றுமே அது பொறுக்கிட்டு வந்து அது வாயை வாய்க்குள்ளாற போட்டுவிட்றது அது ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சிட்டு குருவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்